எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் இங்கே வந்து கலை பொருட்கள் வாங்குற விற்கற மாதிரியான ஒரு நிறுவனங்களோ கடைகளோ எதுவுமே கிடையாது ஆனால் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரமான காரைக்குடிலெல்லாம் கலை பொருட்கள் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு அதை வந்து கை மாற்றி விடுறதுக்கே நிறையா நிறுவனங்கள் கடைகள்லாம் இருக்குது எனக்கு இயல்பாகவே வந்து கைவினை பொருட்கள் கலை பொருட்கள் செய்யிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அது வாங்குறதுனாலும் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுலயே வந்து ரொம்ப நுணுக்கமாக வேலைகள் செஞ்ச மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து அரிதான ஒரு பொருளாக இருக்குது அதுவும் அழகாக இருக்குது அப்படின்னா அது இயல்பாகவே எனக்கு வாங்கணும்னே தோனிரும் அது ஏன் சிந்தனையை விட்டு நகலவே நகலாது அது எப்படியாவது வாங்கிடணுங்கிற எண்ணோம்தான் ஏன் மைண்ட்டில இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக வந்து நான் அதை தேடிக்கிட்டே இருப்பேன் அது கொஞ்சம் விலை உயர்ந்ததாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பொருள் ஈட்டிக்கிட்டே இருப்பேன் அதை வாங்கணும் அப்படிங்கற அந்த குறிக்கோள்லோட நான் வழக்கமாக வாங்கக்கூடிய ஸ்டேஷ்னரி பொருள் அப்படின்னா வந்து ஷீட்டு வாங்குவேன் அது வந்து ஃபோம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அட்டை அதாவது மிருதுவான அட்டையாக இருக்கும் அதில் வந்து இடை கொறைவாக இருக்கும் ஆனால் நல்ல நெகிழ கூடியதாக இருக்கும் அதை வச்சு சில சில உருவங்கள் செய்வேன் நான் வந்து ஒரு கட்டிட பொறியியல் படித்த ஒரு நபருங்கிறதுனால என்னோட துறையுமே வந்து கட்டிடத்தை சம்மந்தப்பட்ட துறையிங்கறதுனால அது சம்மதப்பட்ட நிறைய மாதிரிகள செஞ்சு பார்ப்பேன் அந்த அட்டையை வச்சு அதே மாதிரி சார்ட் அட்டைகள் வாங்குவேன் அதுக்கு நிறைய வண்ணங்கள் கொடுக்கணும்னா அதை இதனை மேலே வந்து ஒன்று ஒன்னாக நான் வந்து நறுக்கி இதில் ஒட்டி நான் அதுக்கான வண்ணங்களை செயற்கையாக கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வண்ணம் தீட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓவியத்து மேலேயும் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டுங்கறதுனால அந்த ஓவியத்துக்கான பொருள்கள் ஆயில்ஸ் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்காக அந்த அட்டைகள் அந்த உபகரணங்கள் இதெல்லாம் வாங்குவேன் அதே மாதிரி வந்து வண்ணப் பென்சில்கள் அதெல்லாம் வாங்குவேன் பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய பெசில்களை வாங்குவேன் க்ரையான்ஸ் வாங்குவேன் மெழுகில் செய்யக்கூடிய க்ரையான்ஸ் இது எல்லாத்தையும் வாங்கி நான் வந்து பயன்படுத்துவேன் இதெல்லாம் வாங்கறதே எனக்கு ரொம்ப அலாதியாக இருக்கும் அதே மாதிரி அடிப்படையாக எழுதுகோல் பென்சில் நான் வாங்கிருவேன் பென்சில் அழிப்பான் எரேசர் அப்புறோம் அளவுகோல் ஸ்கேல் இது எல்லாமே நான் வாங்கிருவேன் அடிக்கடி வாங்க கூடியதுன்னா இதுதான் ஏனா ஏங்கிட்ட இருக்க அளவுகோல் வந்து அடிக்கடி உடஞ்சி போயிரும் அது இந்த கண்ணாடியில வாங்கற அளவுகோல் தான் உள்ள என்ன உருவோம் இருக்குதோ அதை அப்படியே வெளியில எனக்கு வெளிப்படையாக தெரியும் அதை மரத்துலயோ இல்லை இரும்புலயோ நான் வாங்னேன்னா அது உள்ள இருக்கக்கூடிய அந்த உருவமே எனக்கு கண்ணுக்கு தெரியாதுங்கறதுனால நான் இந்தமாதிரியான முறைய தான் பயன்படுத்துவேன் அதனாலயே என்னவோ நான் அடிக்கடி வாங்கக்கூடிய பொருளாக அது மாறிருச்சு அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கலைகள் அது கைவினை பொருள்னு பார்த்தா இந்த பின்னல்கள் செய்வாங்க பின்னல் கூ பின்னல் செய்யக்கூடிய ஒரு கூட அதை வந்து நம்ப ஒரு கைவினை பொருளாகவும் வச்சுக்கலாம் தினசரி வீட்டு உபயோக பொருளாகவும் வச்சுக்கலாம் அதில் வந்து இரட்டை பயன்பாடு இருக்குங்கறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரியானா வித்யாச வித்யாசமாக பின்னப்பட்ட கூடைகள் எல்லாமே வந்து ஏன் வீட்டில நிறையா அலங்கரிச்சிக்கிட்டு இருக்கு என்னோட தாயாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பொருட்களாம் நான் வந்து சேகரிச்சு கொண்டு போய் அவங்கக்கிட்டதான் கொடுப்பேன் அதில் ஒரு திருப்த்தி இருக்கும் எனக்கு அந்த மாதிரியானா கூடை பின்னல் கூடைகள் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் அது வந்து இயல்பாக யாருமே செய்ய முடியாதுங்கறதை அதில் ஒரு தனித்துவமும் இருக்கும் அது வாங்கி அத உணரம்போது தான் அதை நான் சொல்லுறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னாங்கறது புரியும் அது ஒரு தனி சுகம் அது மேலே நாட்டம் இருக்கிறவங்களுக்கும் விருப்பம் இருக்கிறவங்களுக்குந்தான் அதை வந்து உணரக்கூடிய ஒரு சக்திங்கிறது இருக்கு